எங்கள் ஃபோ எங்கள் ஊரில் பாரத்திங்க அப்படின்னா எல்லாருமே செல் ஃபோன் தான் விரும்புகிறாங்க அதுவும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் தான் வெச்சிருக்காங்க நானும் ஸ்மார்ட் ஃபோன் தான் வெச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் எங் எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் தான் வெச்சிருக்காங்க நான் என்ன ஃப ஸ்மார்ட் ஃபோன் வெச்சிருக்கேனா நான் ரீசெண்டாக இப்போ தான் ஒரு ஒன் வீக் பிஃபோர் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினேன் போக்கோ எக்ஸ் ஃபைவ் ப்ரோங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினேன் அது வந்து டொண்ட்டி த்ரீ கே வாங்கினேன் வந்து கிளாரிட்டி வந்து செம்மையா இருக்குது சூப்பராக இருக்குது இதை வாங்கி நான் பாத்தொடனே எனக்கு அது ரொம்பவே பிடிச்சி இருந்துச்சு ரொம்பவே வெயிட் கம்மி வெயிட் லெஸ்ஸாக ஸ்லிம்மாக இருந்துச்சு அப்பறம் பார்த்திங்க அப்படின்னா கேமரா குவாலிட்டி வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு எல்லாமே சூப்பராக இருந்ததுனால் எனக்கு அது ரொம்பவே பிடிச்சி இருந்துச்சு எங்கூரில் உள்ள பகுதியில் உள்ளவங் மக்கள் எல்லாருமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் தான் விரும்புகிறாங்க இப்போ வந்து வயலில் வேலை பாக்கறவங்கக்கூட ஸ்மார்ட் ஃபோன் வெச்சுக்கணும் நினைக்கிறாங்க ரீல்ஸ் போடுகிறாங்க யூடியூப் பார்க்கறாங்க இன்ஸ்டாவில் இருக்காங்க எல்லாத்துலியுமே வாட்ஸ்அப்பில் இருக்காங்க ஸ்டேட்டஸ் போடுகிறாங்க எல்லாருமே அதை யூஸ் பண்றாங்க ஆனால் ஃபோனில் வந்து இல்லாமே வந்து இருக்க எல்லாமே நம்ம தெரிஞ்சிக்கிறதுனால் நம்ம ஃபோனுக்கு வந்து ஒரு அடிமை ஆகிட்டோம்

சார்ஜர் வந்து நல்ல ஒரு வாட்டில் கொடுத்துருக்கறதுனால ஒரு வித்இன் த ஒரு வ ஃப டொண்ட்டி மினிட்ஸில் வந்துட்டு ஹண்ட்ரெட் பேர்சென்டேஜ் வந்து சார்ஜ் ஏறிடுது ஸோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோடய ஃபோன்